கால்நடை விவசாயிகளின் தோழன்ங்கிறது நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை ஏன்னாக்கா இட்னிக்கு கால்நடைகள் தான் விவசாயிகளுக்கு நெ நெ ம நிலத்தின் மூலியமாக வரக் கூடிய விஷியத்தை விட வரத்துக் கூடிய வருமானத்தை விட இந்த கால்நடைகள் மூலியமாக அதிகமாகவே கிடைக்கிது ஏன்னா நிலத்தில் எப்பையாது மழை வந்தா தான் இவங்களுக்கு அல்லது மழை அதிகம் பேய்ஞ்சா இழப்பு இதெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கு இயற்கையின் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நன்மையும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் பட் இந்த கால்நடைகள் மூலியமாக உள்ளதில் நன்மை மட்டும் தான் விவசாயிகளுக்கு அதனால தான் அது விவசாயிகளின் தோழன்னு சொல்லுறோம் எப்படின்னாக்கா இப்போ மாடுகள் இருக்குன்னா ஒரு பசு மாடாக இருந்தால் அதை வந்துவிட்டு நம்ம பால் கறந்து அது முலியமாக வியாபாரம் பண்ணி நம்ப தொழில் செய்யலாம் ஆடுகள் இருந்தால் ஆடுகளை நம்ம வளர்த்து அதை சரியான விற்பனைக்கு செஞ்சோம்னாக்கா அது மூலியமாக வருமானம் பெறலாம் அடுத்து மாடு வகைகள்லே காளை மாடு இருந்ததுன்னா அதை நம்ம வண்டி ஓட்டுறதுக்கோ அல்லது ஏர் உழுவுறதுக்கோ நம்ம பயன்படுத்தலாம் நம்பளோட விவசாயத்துக்கும் அது ரொம்பயே உதவியாக இருக்கும் அது இல்லாமல் மாடுகளை இன்னும் பல பல விதமான நன்மைகளை உதவிகளை நமக்கு செய்யறதுக்கு நம்ப பயன்படுத்திக்கலாம் இதனால் ஆடு மாடு இந்த மாதிரி வளர்ப்புகள்னால இந்த பால்களில் நிறைய நம்ம விற்பனைகள் செய்ந்து அது மூலியமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் தான் இது கா கால்நடையை விவசாயிகளின் தோழன்னு நம்ம சொல்லுறோம்